வணக்கம்மா சாப்பிடுறத்துக்கு ஏதாவது இருக்கும்மா சாப்பிடுறத்துக்கு என்னென்னெல்லாம் இருக்குது லாஸ்ட்டாக சொன்ன ஒரு நாலஞ்சி ஃபுட்டு மட்டும் சொல்லுங்கம்மா என்னென்ன டிஷ்ஷுன்னு ஓகேம்மா என்னென்ன ரேட்டெலெலாம் வரும்மா ம் ஓகே சேம் ரேட் தாணுங்களா ஓகே ஓகேம்மா ஓகேம்மா எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு டூ பட்டர்நான் கொடுத்துடுங்க ஒன் பட்டர் நான் வித்து சிக்கன் மசாலாவோடு கொடுத்துடுங்க வித்து சப்பாத்தி இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி தரமுடியுங்களா ஓகே மேம் அமௌன்ட் பார்த்து நோ மேம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் இது மட்டும் சாப்பிடுறத்துக்கு கொடுங்க வேறு எதுவும் வேண்டாம் ஓகே பத்து நிமிடம் ஆகுங்களா இல்லைல்ல நாங்கள் ரெண்டு பேர் வந்துருக்கிறோம் அதனால் எங்களுக்கு டூ பட்டர்னான் ஒன் பட்டர் சிக்கன் அண்ட் வித்து சப்பாத்தி அவ்வளோ தான் இது மட்டும் ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்க நாங்கள் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே ஓகே அதெல்லாம் எதுவும் வேணாம் மேம் நான் ஆடர் கொடுத்த மூணு மட்டும் போதும் மூணு டிஷ் மட்டும் ஓகே தான் அப்படி வேணும்னா நாங்கள் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறோம்

எங்களுக்கு டேஸ்ட் ஓகேன்னா நாங்கள் அடுத்தது நெக்ஸ்ட் ஆடர் பண்ணுறோம் ஓகே ஓகே தேங்க் யூ